சார் வணக்கம் சார் தி தியாகராஜன் டிராவல்ஸ்ஸா சார் சார் என்னோடய நேம் ரீனா நான் திருவாரூர்லேருந்து கால் பண்ணியிருக்கேன் இப்போது பிள்ளைங்களுக்கு ஸ்கூல் லீவ் விட்டதனால் வெக்கேஷன் போகலான்ருக்கோம் எனக்கு வந்து ஊட்டி போகணும் ஏற்காடு போகணும் தென் வந்து ஒரு ஒன் வீக்கு ஸ்டே பண்ணுற மாதிரி இருக்கும் சார் ஆ எஸ் சார் சார் அதனாலதான் சார் நான் முன்னாடியே கால் பண்ணிணேன் ஏன்னால் மே மன்த்தாக இருக்குது பிள்ளைங்க எப்படியும் ஸ்கூலில் ஸ்கூல் லீவ்வில் எல்லாேரும் வெக்கேஷன் போவாங்கனு

ஓகே ஓகே சார் அப்புறம் ஒரு ஃபைவ் மெம்பர்ஸ் சார் எனக்கு நெ எனக்கு நெக்ஸ்ட் வீக்கில் வேணும் சார் நெக்ஸ்ட் வீக்கு எஸ் சார் சார் எவ்வளோ சார் அமௌண்ட் டோட்டல் அமௌண்ட் எவ்ளோ சார் என்ன சார் கம்மியெல்லாம் பண்ணமாட்டிங்களா ஃபார்ட்டி ஃபைவ் தௌசண்ட் சொல்கிறீங்க ஓகே சார் கொஞ்சம் கம்மி பண்ணி போடுங்க சார் நாங்கள் எனக்கு நெக்ஸ்ட் வீக்கில் வேணும்

ஓகே சார் தேங்க் யூ சார்